சார் மே கம் இன் ஆ சார் ஆ சார் நான் வந்து மூர்த்தியோடய அப்பா பேச ஸ்டு ஸ்டுடெண்ட் சார் என் பையன் செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார் நாங்கள் ஒரு ஒரு டூ ஒரு த்ரீ டேஸ் ஃபேமிலி டூர் போகிறோம் என் பையனுக்கு லீவ் வேணும் த்ரீ டேஸ்

ஊடையில் எப்போவாது உடம்பு சரியில்லன்னா மட்டும் தான் சார் எடுத்திருக்கான் ஏதாவது ஹெல்த் இஷு வந்துட்டா எடுத்திருக்கான் கண்டிப்பாக வேணும் சார் இப்போ தான் ஃபேமிலி எல்லாேரும் ஒன்றா ஜாயின் ஒன்றா ஜாயிண்டாகிருக்கோம் அதனால ஒரு சின்ன ஃபேமிலி டூர் போய்விட்டு வரலானு இல்லை சார் அதை பற்றி எல்லாம் பிரச்சின இல்லை அவனை நாங்கள் அந்த த்ரீ டேஸ் குள்ளார மறுபடியும் நாங்கள் ஸ்டடி போயிடும் நீங்கள் அதுக்கடுத்து நாங்கள் எப்படி இருந்தாலும் ஹோம் ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்க வெச்சிடுறோம் ஆ கண்டிப் ஆ ஆ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது இந்த த்ரீ டேஸ் லீவ் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் எந்த லீவுமே அவன் எடுக்காமல் நான் பார்த்துக்குறேன் எந்த ஹோம் ஒர்க்கு எல்லாமே கரெக்டாக ஸ்டடிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவான் சார் ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ